அரசாங்கம் திட்டம் எனக்கு தெரிஞ்சதுனா நிறைய இருக்குதுங்க பிஎம் இஜிபி பார்த்திங்கன்னா அதில் இந்த நிறைய பேங்கில் போயிட்டு சலுகைகள்லாம் இருக்குதுங்க அதை போய் பேங்க்கு மூலிமாக போயிட்டு நம்ம ஃபார்ம் எல்லாம் ஃபில்லப் பண்ணி கொடுத்தோம்னா இந்த மாதிரி டெய்லரிங் மிஷின் நம்ம போயிட்டு ஓப்பன் பண்ணி நல்லா பிரயோஜனமாக இருக்குதுங்க அதனால நம்மளுக்கு நான் நினைச்சத விட அதிகமாக எனக்கு மாதம் வருமானம் வந்துகிட்டு இருக்குதுங்க இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தான் ரொம்ப நிறைய நன்றி சொல்லணுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அரசாங்கம் கொடுக்கறது மாதம் ஆயிர்ரூபா எனக்கு வந்துட்டு இருக்குதுங்க அது எனக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குதுங்க ஏதோ செலவுக்கு இல்லைனா அதை எடுத்தும் கூட நம்ம பயன்படுத்திக்கிலாங்க அதுக்கப்புறம் மகளிர்க்கு பார்த்திங்கன்னா போக்குவரத்துக்கு பஸ்ஸில் எல்லாம் பார்த்திங்கன்னா எந்த டவுன் பஸ் ஏறிட்டோம்னா ஃப்ரீங்க முதல்லை எல்லாம் ச சில்லறை இல்லை இறங்குங்கன்ட்டு பேசுவாங்க இப்போ அந்த பிரச்சனை எல்லாம் இல்லைங்க நம்ம பாட்டுக்கு போகலாம் நம்ம பாட்டுக்கு வரலாங்க அரசாங்கம் திட்டம்னா நிறைய இருக்குதுங்க நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதாங்க அப்புறம் இது வந்து எல்லாம் மக்களும் பயன்படுத்தோணும்னு நினைக்கிறேங்க அரசாங்கம் திட்டத்தை அப்புறம் மகளிர்க்கு பார்த்திங்கன்னா சுய தொழில் பண்ணுறக்கு அந்த மகளிர் குழுவில் வந்து லோன் நிறைய கொடுத்துட்ருக்குறாங்க அது சேங்க்ஷன் ஆகி நல்லபடியாக அதுவும் பண்ணிட்டுருக்குறோம் ரொம்ப அரசாங்கத்துக்கு வந்து ரொம்ப நன்றி தாங்க நன்றி சொல்லணும் நிறையா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து எல்லா மக்களும் பயன்படுகிற மாதிரி அப்புறம் இந்த குட்டை வேலைக்கு போகிற மாதிரி வயிதானவங்க அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா பயன்படுகிறமாதிரி இந்த வயதில் போய் வயதான காலத்தில் யாரும் வேலைகள்லாம் கொடுக்க மாட்டாங்க குட்டை வேலை போயிட்டு அதில் ஒரு சம்பளம் கொஞ்சம் நேரம் கூட அவங்க பா வயசானங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் வேலை செய்கிறாங்க எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அரசாங்கத்துக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணுங்க ரொம்ப இந்த அரசாங்கம் வந்து நம்மளுக்கு பயனுள்ளதாக தாங்க இருக்குது நம்ம தான் அதை வந்து நல்ல படியாக பேங்கில் போயிட்டு அவங்க என்ன சொல்லுறாங்களோ அதுக்கு தகுந்தமாதிரி ஃபார்ம் எல்லாம் எழுதிக்கொடுத்துட்டு நான் கொஞ்சம் ரெண்டு நாள் வெயிட் பண்ணுறதுனா வெயிட் பண்ணிகிட்டு கண்டிப்பக லோன் கொடுக்குறதெல்லாம் கொடுப்பாங்க அப்படி எல்லாம் நல்லா யூஸ் ஃபுல்லான அரசாங்கம் தாங்க நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது மிகப்பெரிய நன்றி தாங்க சொல்லணும் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா இந்த அரசாங்கம் வந்து நல்ல படியாக கொண்டு போயிட்ருக்குறாங்க என்ன தேவையோ அதை கொண்டு போய் மனு கொடுத்து அதை நம்ம வந்து பயன்படுத்திக்கிலாங்க இது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியுங்கள் இன்னும் சொல்ல முடியாத அளவுக்கு நன்மை வந்து இருக்குதுங்க இந்த அரசாங்கத்தில் அதனால எல்லாம் மக்களும் போய் பயன்படுகிற மாதிரி தெரியாததை வந்து போய் நம்ம கேட்டோம்னா சொல்லுவாங்க சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ தொழில் கடன் டெய்லரிங்கா இல்லை கம்ப்யூட்டரா இல்லை ஏதோ ஒன்று சிறு தொழில் இல்லை குடிசைத்தொழில் எல்லாம் இதுக்கும் பார்த்திங்கன்னா அரசாங்கத்து மூலிமாக நம்மளுக்கு கண்டிப்பாக லோன் பண்ணிக்கொடுப்பாங்க ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேங்க கடமைப்பட்டுருக்கிறேன்